அதிக பேருக்கு சமைக்கங்கும்போது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் பட் ஸ்டில் எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்குங்கறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே சமைச்சிருவேன் ரொம்ப சிக்கிரத்துக்குனால் எப்படி டைமிங் சேவ் பண்ணி இப்போ சாம்பார் வைக்கன்ணுனா வச்சுங்களேன் குக்கர் யூஸ் பண்ணிப்பேன் பருப்பு ஒரு பக்கம் காய்கறி ஒரு பக்கம் இதுவும் போது அதை ஈசியாக வேலை முடிஞ்சுரும் அப்படிங்குறத வந்துட்டு ஃபாலோ பண்ணிப்பேன் இப்போது குக்கர் எடுத்துக்கிட்டிங்கும் போது காய்கறி வேகிறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் பொறியல் அவியல் எதுனால் செய்யணுன்னால் குக்கரை யூஸ் பண்ணும் போது அது இன்னும் ஈசியாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு அதிக பேருக்கு சமைக்கும் போது பெருசாக ஒன்றும் கஷ்டமெலாம் ஒன்றும் தெரியாது ஐ கொஞ்சம் ரொம்ப ஈசியாகவே சமைச்சிடலாம் அதாவது வடை பாயாசனாலும் சரி நாண்வெஜ்ஜுனாலும் சரி எனக்கு நாண்வெஜ் சமைக்கிறதுனால் ரொம்ப பிடிக்கும் அதில் நிறைய வெரைட்டி பண்ணுறது அந்த மாதிரி ஐட்டம்ஸெலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதெல்லாமே ஈசியாகவே செஞ்சுருவேன் சீக்கிரம் சமைக்கணுனால் அதுதான் காய்கறி சீக்கிரம் சமைக்கிறது இல்லை நாண்வெஜ்ஜாக இருக்கும் சீக்கிரம் சமைக்கிறது எல்லாத்தையுமே ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிப்பேன் இதுக்குள்ளே இதை முடிச்சிடணும் அப்படினு ஒரு பிக்ஸ்டு வச்சுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இந்த டைம் குள்ளே ஒரு ஒரு மேக்சிமம் டூ ஆர்ஸ் இல்லை த்ரீ ஆர்ஸ்லே நான் வந்து சமைத்து முடிச்சுருவேன் எனக்கு இது சீக்கிரம் சமைக்கிறது ரொம்ப பிடிக்குங்கறதுனால சீக்கிரம் சீக்கிரம் அதை சமைத்து முடிச்சுருவேன்